இந்த பகுதியில்ன்னு எடுத்துக்கிட்டால் முன்னாடி விறகு அடுப்பில் சாதம் வடித்து நெல் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதிகமாக வந்து சிறுதானியம் பயன்படுத்தினாங்க அப்போ வந்து நோய் நொடிகள் ரொம்ப கம்மியாக இருந்தது குழந்தைகளுக்கான ஒரு ஆரோக்கியம் இருந்தது எலும்புங்களுக்கான ஒரு தெம்பு கிடச்சது ஆனால் இப்போ வந்து துரித உணவு அடிக்கடி எடுத்துக்கிறதுனால உடம்பில் அந்த தெம்பு குறைஞ்சிட்டே போகுது அப்போ நம்ம உணவுமுறையே கொஞ்சம் மாறி தான் இருந்தது காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே இரவு வந்து எட்டு ஒம்பதுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு நேரத்தை காயி பயன்படுத்தி சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ வந்து நேரம் தவறி போய் சாப்பிட்றதுனாலியும் அந்த உணவு மாற்றம்னாலேயும் உடம்புக்கு வந்து நோய் அதிகமாக வந்துவிடுது இன்னும் சொல்லப் போனால் மருந்து இல்லாமல் அப்போ சாப்பிட்டோம் இயற்கை மருந்து நிறைய பயன்படுத்தி அப்போ விவசாயம் மேற்கொண்டு சாப்பிட்டோம் இப்போ வந்து அதிகமான விவ விவசாயத்தில் செயற்கை மருந்துகள் பயன்படுத்துகிறதுனாலியும் நோய் அதிகமாக வருது இதில் முக்கியமாக சொல்லணுன்னா எங்கள் பகுதியில் இயற்கை விவசாயம் அதிகமாக நடந்தது அதுக்கான இயற்கை வேளாண் விஞ்ஞானியும் பிறந்தது இந்த ஊர் தான் அதனால் அதிகப் பயன்பாடு தெரிஞ்ச ஊர் அப்படின்னு சொல்லலாம் இந்தப் பகுதியில் இப்பவும் இயற்கை விவசாயம் நிறைய பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இவி இயற்கையான உணவுமுறையும் பின்பன்னி பின்பற்றிகிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரியான சிறுதானியம் பயன்படுத்துதலும் இப்போ குறைஞ்சிட்டே வந்தாலும் மறுபடியும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மறுபடியும் அதனோடய பயன்பாடு மக்களுக்கு தெரிய ஆரமித்து ரொம்ப காலத்துக்கு பிறகு அதை மறுபடியும் பயன்படுத்தத் தொடங்கியிருக்காங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டு வர்றது நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு நல்ல மாற்றமாக இங்கே பெண்கள் பெண்கள் வந்து உணர்ந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறதுனாலயும் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இன்னும் உணவுமுறை அப்படின்னு சொல்லணுன்னால் தேநீர் எடுத்துக்கலாம் அப்போ மாடுகள் வந்து வீட்டில் எல்லாேர் வீட்லேயுமே பசு மாடுகள் இருந்தது பசு மாடுகள்லேயும் குறிப்பாக நாட்டு மாடு இருந்தது நாட்டு மாடு அப்படிங்கிறதுல அந்தப் பாலில் வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி இருந்தது இப்போ பயன்படுத்துகிற பால் வந்து பாக்கெட்டில் இருக்கிற அந்த பால் யூஸ் பண்ணுறதுனாலியும் உபயோகிக்கிறதுனாலேயும் நோய் எதிர்ப்புத்தன்மை கொ குறைஞ்சிட்டே வருது கிராமங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கூட மாடுகள் குறைஞ்சிடுச்சி மாடுகள் குறைஞ்சதும் இல்லாமல் நாட்டு மாடு ரொம்பவே குறைஞ்சிட்டு அதனாலேயும் அந்த நோய் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாக்கெட் பால் மாதிரியே தான் அந்த வெளிநாடு மாடுகள் முன்னாடி சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஹைபிரிட் ஹைபிரிட் மாடுகளில் வந்து நிறைய உபயோகத்தில் இருக்கறதுனால் பால் வந்து அது பாலுன்னே சொல்ல முடியாது அதில் வந்து ஒரு நிறைய ரசாயனம் கலந்த மாதிரியான ஒரு தன்மை தான் அந்த பாலில் இருக்கே தவிர நோய் எதிர்ப்பு சக்தி அந்த பாலில் இல்லை கிராமப்புறங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வர்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருமே பாக்கெட் பாலை தவிர்த்துவிட்டு பசும் பாலை உபயோகிங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னோடய கருத்து